இப்போ நாங்கள் ஒரு சுற்றுலா போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளான் பண்ணுறோன்னா நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஒரு ஒரு ஊட்டியோ இல்லை கொடைக்கானலோ இது மாதிரி போகணும் ப்ளான் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வசதி என்னென்ன தேவை இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு வேன் எடுப்போம் இல்லைன்னா பேருந்து பேசுவோம் இல்லை அப்படின்னா ட்ரெயின் மூலிமா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் அங்கே அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவோம் ட்ர ஆட்டோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைனா டேக்ஸி கிடைக்குமா இது மாதிரி நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் யோசித்து தான் நம்ம வந்து ஒரு சுற்றுலா பயணத்துக்கு வந்து நம்மளை வந்து எல்லாமே சேர்ந்து போக ஆரமிப்போம் அதனால் அது மாதிரி போகும்போது நம்மளுக்கு அந்த ட்ரெயின் வசதி இருக்கா எல்லாமே பார்ப்போம் இப்போ எங்கள் ஊரெலாம் என்ன இருக்குதுனா பக்கத்தில் வந்து ட்ரெயின் வசதி இருக்குது பேருந்து உள்ளதை இருக்குது வேன் மினி வேன் வந்து புக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கார் வந்து புக் பண்ணி நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு சுற்றுலா போகிறோம் ஒரு இடத்த சுற்றி பார்க்க போகிறோம் அந்த இடம் அந்த இடத்துக்குள்ள இதுக்கு வந்து நம்ம இதில் போனோம்னால் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி பேருந்து வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வேனோ இல்லை பேருந்தோ புக் பண்ணி நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம் அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு வந்து உள்ள சின்ன சின்ன அந்த மெயின் இடத்துக்கு மட்டும் அதில் போய்விட்டு வேறு இடத்துக்கு வந்து நாங்கள் ஆட்டோவோ இல்லை டேக்சியோ எடுத்து அங்கிருந்து அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் சுற்றுலா பயணங்களுக்கு வந்து போவோம் பராமரிக்க வாகனம் வந்து தேவை எங்களுக்கு ஏன்னால் எங்கே நான் எங்களை கொண்டுட்டு போய் சேர்க்கணுன்னா வேணும் அது மாதிரி எங்கள் ஊரில் எல்லா வசதியும் இது மாதிரி ட்ரெயினு எல்லாமே இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த இடத்துக்கு போய் சேருவோம்